இப்போ நீச்சல் அடிக்கணும்னா பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஃபிட்டாக இருக்கணும் ரொம்ப குண்டாகவோ இருக்கிறப்பலாம் பாத்துக்கணும் உடம்பை லிமிட்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன பலூன் மாதிரி இப்போ பழைய டியூப்லாம் இருக்குல்ல அதை பஞ்சர் பார்த்து வச்சுகிட்டு அதில் ஃபஸ்ட்டு கத்துக்கணும் நம்ம ரொம்ப ஆழமான பகுதிக்கு போகாமல் சும்மா மீடியமாக நம்ம நெஞ்சு வர தண்ணீர் இருந்துச்சுன்னா அதில் அப்படியே கற்று கற்று கற்றுக்கிட்டு மெதுவாக கால் ரெண்டையும் உதைக்கணும் கைகள் ரெண்டுத்தையும் பறவைகள் மாதிரி தட்டணும் உள்ளளே மூழுகிடாமல் இருக்கிறதுக்கு மூச்சு வந்து தம் கட்டிக்கணும் தம் கட்டிக்கிட்டு நீச்சல் அடிக்கணும் மெதுவாகதான் மூச்சை விடணும் ஆ ஆன்னு வாயை பிளந்துக்கிட்டு விட்டம்னா நமக்கு நீச்சல் அடிக்க வராது கஷ்டமாக இருக்கும் அதனால மூச்சை பார்த்து ரொம்ப ரிலாக்ஸாக நீச்சல் அடிக்கணும் பெட்ரு நம்ம ஒரு டியூபு சேஃப்டிக்கு ஜாக்கெட்டு இல்லைனா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது